நான் வந்து ச கிராமத்திலேருந்து வந்தவன் தாங்க எங்கள் கிராமத்தில் முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மணிநேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்கும் அந்த பஸ்ஸுலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கட்டு கடாமல் கடங்காமல் இருக்குதுங்க அதில் ஏறி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படணும் ஆனால் இப்போதைக்கு வ பரவாயில்லைங்க நிறைய டவுன் பஸ்ஸஸ்ஸெலாம் விட்ருக்கறாங்க நிறைய மக்கள் போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்குது இருந்தாலும் அந்த பீக் ஹவர்ஸுன்னு வரும்போது காலையில் எல்லோரும் மொத்தமும் இன்றைக்கி மொத்தம் கிராம வாழ்க்கையே வந்து ஒரு நகரத்தை சார்ந்து தான் இருக்குதுன்னு நான் தான் சொல்லணுங்க ஏன்னால் விவசாயம் வந்து அவ்வளோவா இப்போது வந்து நடைபெறுவதில்லை அதனாலே எல்லோருமே வந்து பஸ்ஸுலையோ இல்ல ட இரண்டு இரண்டு சக்கர வாகனத்திலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பயணம் மூலமாக தான் டவுனுக்கு போகிறாங்க டவுனில் போய் ஏதோ ஒரு அலுவலக வேலையோ இல்லை வந்து ஒரு ஃபேக்டரி வேலையோ இந்த மாதிரி வேலைகள் தீப்பெட்டி சாலைகள் வேலையோ எங்கள் ஏரியாவில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நிறையா இருக்குதுங்க அந்த மாதிரி வேலைகளுக்கோ அவங்க போக வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க தீப்பெட்டி தொழிற்சாலையை பற்றி பிரச்சினை இல்லைங்க அவங்களே வந்து பேருந்து வசதிகளெலாம் ஏற்படுத்திக் கொடுத்துருக்காங்க அவங்கள் வந்து கூட்டி போயிடறாங்க கூட்டி போயிட்டு திருப்பியும் சாயந்தரம் வந்து திருப்பியும் கொண்டு வந்து விட்டுர்றாங்க மற்ற ஜனங்கள் அதாவது ஸ்பின்னிங் மில் இந்த மாதிரி ஆயத்தாடைகள் உற்பத்தியை செய்கிற இடங்கள் இருக்குது போறதுக்கு தான் வண்டிகள் யாரும் தர்றதில்லைங்க அவங்க வந்து பொது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்குது பொது பேருந்தில் தான் போக வேண்டியிருக்குது அந்த மாதிரி போகும்போது தான் அவங்கள் சிரமப்பட்றாங்க டைமிங் அதுதான் அந்த பீக் ஹவர்ஸ் எட்டு மணியிலிருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நிறைய போக்குவரத்து வசதிகள் செஞ்சுக் கொடுக்கணும் அதே மாதிரி ம ம மாலை வந்து திருப்பி வேலையிலேருந்து வே வரும்போதும் அவங்களை நிறைய போக்குவரத்து வசதிகள் செஞ்சுக்குடுக்கணுங்க வண்டி இப்போ அடிக்கடி விட்டா அவங்கள் வரதுக்கு மிக சுலபமாக இருக்கும் அது வசீகரமாக இருக்குங்க ஏன்னா இன்னைக்கி பொருத்தளவு வந்து பெண்களும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் சேர்ந்து போக வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அப்போது வந்து பெண்களுக்கு இப்போ தமிழக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னால் பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு மிக நல்லத்திட்டமாக இருக்குது அதனாலே வந்து அவங்க வந்து கிராமத்துலிருந்து டவுனுக்கு போறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது எந்த வேலையாக இருந்தாலும் செய்றதுக்கு வசதியாக இருக்குது இப்போ வந்து கட்டுமானப்பணிகள் நிறையா நடந்துக்கிட்டிருக்குங்க எல்லோருமே கிராமத்திலேருந்து தான் டவுனுக்கு போய் தான் அந்த கட்டுமானப்பணிகளில் வந்து ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அந்த மாதிரி இதுக்கெலாம் போக்குவரத்து வசதிகள் இருந்தால் ஈஸி அவர்களுக்கு போயிட்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்கும் அந்த வசதிகளெலாம் செஞ்சுக் குடுக்கோணம் இன்னும் வந்து எங்கெங்கே வந்து புகை வண்டித்தொடர் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி இடங்களெலாம் வந்து அதுதான் அந்த புகை வண்டித் தொடரை வந்து அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தினா மக்கள் வந்து வி வேகமாக போயிட்டு வர்றதுக்கும் ஒரு சுலபமாக ஓ இலக்கை அடையுறதுக்கும் வசதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தலாம் மினி பஸ்ஸுன்னு அதுக்கு அந்த பஸ்ஸையே வந்து நிறையா வந்து கொண்டு வரலாம் கொண்டு வந்தால் ம அதிகமான மக்கள் வந்து கிராமத்திலேருந்து டவுனுக்கு போறதுக்கு நகரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வசதிகளெலாம் தேவைப்படுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஏன்னால் கிராம வாழ்க்கைங்கிறது இப்போ கொறஞ்சு போயிடுச்சு எல்லோருமே வந்து அவர்களை வருமானத்துக்காக வேண்டி நகரத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதனால் தான் இந்த வசதிகள் வேணுன்னு நான் சொல்கிறேங்க